மேம் குட்ஆஃப்டநூன் மேம் ஆ இது ஃபர்னீச்சர் கடைங்களா ஓகேங்க மேம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெஃபர் பண்ணாங்க என்னோட சன்க்கு வந்து மேரேஜு வச்சிருக்கேன் சரி அதனால கொஞ்சம் ஃபர்னீச்சர்ஸ் திங்க்கு திங்க்ஸெல்லாம் வாங்க வேண்டியதாக இருக்கு இது ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம்மா ஷோபா அந்த மாதிரி கொஞ்சம் நிறையவே வேணும் நல்ல குவால்ட்டியாக வேணும் ஆ இன்னும் ஒன் மந்த் இருக்குங்க மேம் ஆமாம் இங்கே நான் பாலக்கோட்டில் இருந்து பேசுகிறேன் சரி உங்களது லாங்காக இருக்கு சரி அது தான் என்ன டீட்டெயிலுன்றதை வந்து நம்ம இப்போ ஃபோனில் கேட்டுக்கலாம் அதற்கப்றோம் எதுவாக இருந்தாலும் பார்க்லாம் அப்படின் சொல்லிவிட்டு தாங்க மேம் ஓகேங்க மேம் இல்லைங் மேம் நீங்கள் இருக்கறதை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க ஆ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விடுங்க நான் அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறோம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நான் என்னென்ன வேணும் அப்படின்றத உங்கள்கிட்ட ஆர்ட்ரு கொடுக்கறேன் எப்படி நீங்கள் வந்து டெலிவரி பண்ணிடுவீங்களா கேஷ் ஆன் டெலிவரியா இல்லை நான் வந்து ஆன்லைன் மூலியமா தான் பே பண்ண முடியும் ஓகேங்க மேம்

அப்படிங்ளா சரிங் மேம் இப்போ இருக்க வேண்டிய அந்த இதை மட்டும் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி விட்றிங்ளா ஏன்னா டிசைன்னல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நான் பார்க்கணும் இல்லையா அதெல்லாம் பார்த்தா தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தான் நான் வந்து நேரில் வர முடியும் ஏன்னா லாங்காக இருக்கு ஸோ அங்கே வந்துவிட்டு எனக்கு பிடிக்கல அப்படின்னா அது நல்லாருக்காது இல்லைங்ளா நீங்கள் அமிச்சி விடுங்க நான் டிசைன் எல்லா பார்க்கறேன் பார்த்துட்டு வீட்டில் கலந்து பேசிவிட்டு நான் என்னென்னென்றதெல்லாம் சொல்றேங்க மேம் ஓகே நீங்கள் வந்து ஆன்லைன்லலாம் பண்ணியிட்டுருக்கிங் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஓகே நீங்கள் வாட்ஸ்அப் அனுபுங்க நான் வந்து நேரில் பார்த்தா தான் அதோட குவால்ட்டி எல்லா என்னால் இது பண்ண முடியும் இருந்தாலியும் டிசைன் பார்க்கணும் இல்லையா டிசைன் பார்த்துட்டு ஓகே அது எனக்கு நல்லாருக்கு அப்படின் சொன்னாக்கா கன்ஃபார்மாக நாங்கள் வரோம் வந்து என்னென்ன திங்க்ஸ் வேணும் அப்படின்றத நான் டிசைன் பார்த்துட்டே உங்களுக்கு ஆர்ட்ரு கொடுக்கறேன் கொடுத்துட்டு நீங்கள் அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் வந்து பார்க்றோம் ரெண்டாவது டெலிவரி நீங்களே பண்ணிடுவிங்களா ஓகே அப்படிங்ளா மினிமம் எவ்வளோ சொல்லுவீங்க டெலிவரிக்கே அவ்வளோ சார்ஜு சொன்னிங்களா எப்படிங் மேம் நாங்கள் திங்க்ஸ் எல்லாம் வாங்கணும் இல்லையா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணி சொன்னால் தானே நாங்கள் வாங்க முடியும் அதுவும் ஃப்ரீ டெலிவரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்ளா

சரி

ஆமாம்மா

ம் ஓகே ஓகேங்க மேம் ஓகேங்க

ஓகேங்க மேம் இதில் எங்களுக்கு பெரிய திங்க்ஸ்ஸுந்தாக வேணும் சின்னதெல்லாம் இல்லை இதில் என்ன ஹுட்டில் இருக்குங்களா உட்டில் எடுத்தால் என்ன ரேஞ்சு வரும் ஸ்டீலில் என்ன ரேஞ்சு வருங்க மேம்

இல்லை இல்லை அமௌன்ட்டு வந்து அமௌன்ட்டு வந்து என்ன டிஃப்ரெண்ட்டுக்கு உங்களுக்கு வரும் அதாவது இது எடுத்திங்கனா ஒரு பதினஞ்சாயிரம் வருது அது எடுத்திங்கனா அது பத்தாயிரம் வருதுன்னு சொல்றிங்கல்லே அந்த ரேஞ்சில் நான் எப்படி கேட்கறேன்

ஃபிஃப்ட்டி தௌசண்ட் ஓகே ஓகே ஓகேங்க மேம்

ஓகேங்க மேம் நான் வரேன் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஃபோட்டோ அனுப்புங்கள் கன்ஃபார்மாக நான் பார்க்கறேன் ஆ ஓகேங்க மேம் தேக் யூ